வடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடலூர் தை மாதத்துல வர பூசம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பூசத்துக்கு வந்து வெளிமாநிலத்துலேருந்து நிறையா பேர் வருவாங்க வெளி மாவட்டத்துலருந்து நிறைய பேர் வருவாங்க பூசத்து அன்னிக்கி ஏழு திரையும் நீக்கி வள்ளலாரை அப்படியே ஜோதியாக காட்சி தருவார் அதே மாரி சத்திய ஞான சபைன்னு நிறுவியிருக்கார் அங்கே வந்து அணையா அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும் அன்னிக்கி எப்போது போனாலும் அங்கே சாப்பாடு இது பண்ணுவாங்க பூசம் தொடர்ந்து ஏழு எட்டு காட்சிகளாக காட்டுவாங்க காலைலேருந்து அன்னிக்கு நைட் வரைக்கும் பார்க்கலாம் பூசம் ஏழு திரை இருக்குது வள்ளலாராக காட்சி தரார் அது அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மாரி சிதம்பரத்தில் வந்து சிவன் இராத்திரி அன்னிக்கி ரொம்ப ஃபேமஸ்ஸு சிவன் இராத்திரி அன்னிக்கி ஆரம்பத்தில் நாட்டியாஞ்சலி பத்துநாள் நடக்கும் அடுத்து வெளி மாநிலத்துலேருந்து வந்து வெளி மாவட்டங்கள் நிறையா பேர் வந்து அவங்க அரங்கேற்றம் செய்வாங்க அது ரொம்ப அங்கே ஃபேமஸ்ஸு சிவன் இராத்திரி அன்னிக்கி நடக்கும் சிவன் இராத்திரி இருந்து பத்துநாள் நடக்கும் அது ரொம்ப அங்கே பேமஸ்ஸு அதே மாரி ஆனி திருமஞ்சனம் வந்து தேரோட்டம் ரொம்ப பேமஸ்ஸு மூலவரே அங்கே வெளியே வந்து தேரில் வந்து நமக்கு பக்தருக்கு இது காட்சி தருவது ரொம்ப விசேஷம் அங்கே மறுநாள் வந்து திருமஞ்சனம் அன்னிக்கு ஃபுல்லாக இருந்து அபிஷேகம் ஆகி எனக்கு தரிசனம் தருவார் நடராஜர் வந்து தரிசனம் தருவது ரொம்ப இதாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு வந்து காண கண் கோடி வேணும் அவரு அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்